விவசாயம் வந்து காலம் போ போக்கில் ப பல மாற்றங்கள் வந்து மாறிட்டு வருது அந்த காலத்தில் விவசாயம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான முறையில் விவசாயம் செஞ்சு நல்ல ஆரோக்கியமான காய்கறிகள் கிழங்குகள் இந் இந்தமாதிரி தானிய வகைகளெல்லாம் இயற்கையான முறையில் உரங்களிட்டு இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் இயற்கையான முறையிலெல்லாம் செஞ்சு அந்த பொருள் ஈட்டுறதுல மட்டுமே ஒரு நல்ல ஆரோக்கியமான பொருள் ஈட்டி மக்களுக்கு கொடுக்கணுங்குறதுலம்பி முக்கியமான ஒரு சிந்தனையாக இருந்தான் இப்போ இருக்கிற விவசாயிங்கள் வந்து என்னன்னா ஒரு குறுகிய காலத்திலே நிறைய ஈல்டெடுக்கணும் நிறையா வந்து ஈல்டெல்லாம் நிறையா சம்பாதிக்கணும் அதை வந்து என்ன சொல்கிறது இந்தமாதிரி பூச்சிக்கொல்லி உரம் இதுமாதிரியலாம் எடுத்து குறுகிய காலத்திலே நிறைய பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற மாரி போய் நிறைய ஒரு ஆர்கானிக்கு பொருள் ஆர்கானிக்குங்கிற ஒரு நிலையிலேருந்து மாறி அன் ஆர்கானிக்கு மாறுற அளவுக்கு ஒரு இப்போ விவசாயம் வந்து ஒரு சைட்ல நலிவடைஞ்சிட்டு வந்துகிட்ருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்போது இப்போ இருக்கிற மக்கள் விரும்புகிறது என்னென்னா ஆர்கானிக்கான ஒரு முறையில் வந்து தயாரிக்கிற பழங்களோ காய்கறிகளோ இதுமாதிரி கிடைச்சிராதா அப்படிங்கிற ஒரு ஏங்குகிற அளவுக்கு ஒரு விவசாயங்கள் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்ருக்கு அதேமாதிரி விவசாயங்கள்ல நிறைய ஒரு நவீனமயமான ஒரு கருவிகள் கண்டுபிடிச்சி மக்களுக்கு இப்போ இருக்கிற ஜனத்தொகைக்கு தகுந்தாப்பில் ஒரு பெரிய லெவல்ல விவசாயம் செய்கிற அளவுக்கு நிறைய டெக்னாலஜியெலாம் வளர்ந்துட்ருக்கு அந்த விதத்தில் இன்னும் விவசாயம் ஒரு பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைஞ்சிகிட்ருக்குங்குறதுலயும் கூட எந்த அளவு மாற்றம் இல்லை